சார் எனக்கு கொஞ்சம் வயல் வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் உரம் மருந்தெல்லாம் வேணும் ஒரு பதினஞ்சு ஏக்கர் வச்சிருக்கேன் ஆ வெதைப்பு தான் சார் வெதைச்சிருக்கேன் ரொம்ப பூச்சி அதிகமாக அதிகமாக பிடிச்சிருச்சி நெல் ரகம் வந்து ஐ ஆர் எட்டு ஆமாம் அதில் ரொம்ப பூச்சி பிடிச்சிச்சி சார் அதனால் அந்த பதினஞ்சு மாவுக்கும் அடிக்கிறதுக்கு உரமும் கொஞ்சம் பூச்சி மருந்தும் வேணும் இப்போது தெளித்து ஒரு இருபத்தெட்டு நாளாகுது சார் ஆ ஆ உரம் இன்னும் போடல சார் உரம் வந்துட்டு இங்கே சாணம் உரம் போட்டிருந்தேன் அவ்வளோவா பெருசாக எஃபெக்ட் இல்லை ஸோ அதனால் தான் அங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நெனைச்சி கேட்குறேன் உங்களை ஆ ஒரு மூட்டை என்ன சார் ரேட்டு போகுது பாஸ்பரஸ் சார் முந்நூறுரூவா போகுதுங்களா சார் இப்போது கம்மி பண்ணி கொடுக்குறாங்களே எல்லாமே ஒருஇரநூத்தம்பது ரூபாக்கு கொடுக்குறாங்களே சார் சொசைட்டி யார் சார் இது தராங்க உங்கள் இது கடைங்கிற இங்கே ரெஃபர் பண்ணதுனால் தான் சொல்கிறேன் இங்கே எல்லாமே உங்கள் கடையில் யூஸ் பண்றதுனால் தான் கேட்குறேன் அப்படி இல்லை பதினஞ்சு மாங்கும்போது கொஞ்சம் அமௌண்டு அதிகமாக வருதுங்களே இப்போ நான் எல்லாத்துலேயுமே வெதைப்புல போட்டேன் காசெல்லாம் முடிஞ்சிச்சு அதனால் ஒரு பாதி அமௌண்டுக்காவது எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் அதை பாதி அமௌண்ட் கொடுங்க திரும்ப அமௌண்ட் ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே சரி சார் சரி நீங்கள் இப்போது அமௌண்டே பார்த்து நான் பேக்கு அமௌண்ட் கொடுத்துறேன் பதினஞ்சு மாக்கு அனுப்பிடுங்க நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அறுப்பறுத்து அந்த அமௌண்ட் மிச்சம் அமௌண்ட் கொடுத்துறேன் ஆ ஓகே சார் ஆ டாடா ஏஸ்ஸில் அனுப்பிடுங்க சார் எவ்வளோ கிலோமீட்டர் சார் டுவெண்ட்டியா எங்கள் சைட்லாம் பதினஞ்சி ரூபா கொடுக்குறாங்க சார் ஆ சரி ஓகே நீங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுங்க டாடா ஏஸ்ஸில் அனுப்பிடுங்க நான் இங்கே அமௌண்டு கொடுத்துறேன் ஆ மிச்சம் மருந்துக்கு மட்டும் மிச்ச அமௌண்டு நான் அறுப்பறுத்து கொடுக்குறேன் ஆ சரிங்க ஆ ஆ ஆ ஓகே தேங்க் யூ ஆ